எனக்கு ஹிந்து மதத்தில் ஆர்வம் அதிகம் அடிக்கடிக்கு கோயிலுக்கு போய் ப்ரேயரெலாம் பண்ணுவேன் அது எனக்கு ரொம்ப பிடிக்கும் அதுக்கப்புறோம் கோயிலில் வந்து தீ சட்டி கம்பம் கம்பம் நட்டு கம்பத்தாட்டலாம் ஆடுவாங்க அதெலாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்புறோம் அலகு குத்துறது தை பூசத்தன்னைக்கு சாமி ஆட்டம் அந்த மாதிரிலாம் பண்ணுவாங்க அப்புறோம் வாக்கு கேட்பாங்க வாக்கு கேட்கறது வாக்கு கேக் இப்போ ஏதோ ஒன்று ஏதோ ஒன்று நல்லதாக ஆரம்பிக்கிறதா இது அது ஏதோ ஒன்று இருந்துச்சின்னால் அதுக்கு வந்து வாக்கு கேட்பாங்க அதுக்கப்புறமா நான் அடிக்கடிக்கு கோயிலில் போய் ரிலாக்ஸ் பண்ணுவேன் மெடிடேஷன் பண்ணுவேன் இதெல்லாம் பண்ணும்போது எனக்கு வந்து கொஞ்சம் மைண்ட் வந்து ஃப்ரெஷாக இருக்கும் அதுக்கப்புறமா மன அமைதியாக இருக்கும் அப்புறோம் காலையில் டெய்லியும் எந்திரிச்சு கோயிலுக்கு போய் விளக்கு போட்டு சாமி கும்பிட்றது எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்புறோம் விளக்கு போட்டு கொஞ்சம் நேரம் ரிலாக்ஸ் பண்ணி மெடிடேஷன்லாம் பண்ணுவேன் இதெல்லாம் பண்ணுறதுனால எனக்கு கொஞ்சம் மைண்டு ஃப்ரீயாக இருக்கும் எந்த ப்ராபளம் வந்தாலும் நான் கோயிலுக்குதான் ஃபஸ்ட்டு போவேன் அங்கே போனாலே எனக்கு கொஞ்சம் மன அமைதியாகஇருக்கும் அதுக்கப்புறமா சாட்டர்டே சாட்டர்டே வந்து டெய்லியும் சாமி கும்பிட்டு சாப்பிடுவேன்